நல்லாயிருக்கே இது மாதிரி எனக்கு அடுத்த வாரத்தில் நான் வேலை கிடச்சிருக்கு அ அடுத்த வாரம் நான் வேலைக்கு போயே ஆகணும் அதுக்கான பேன் கார்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கான அது எங்கே போய் எப்படியெல்லாம் வாங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல நீ கொஞ்சம் சொன்னால் பரவாயில்லை எங்கே போய் வாங்கிறது டேக்ஸி கட்டணுமாட்டுருக்கு அதனால் பேன் கார்டு எங்கே போய் வாங்கிறது